ஆ சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் அப்ளை பண்ணி சார் டூ வீலருக்கு மட்டும் போட போகிறிங்களா ஃபோர் வீலுக்கும் சேர்த்தா சார் ஆமாம் சேர்த்தே போட்டிருங்க சார் ஏன்னா இப்போது ஃபோர் வீலருக்கும் டூ வீலருக்கும் சேர்த்து போட்டிங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக வரும் ஆமாம் சார் த்ரீ தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் ரெண்டுத்துக்கும் சேர்த்து போட்டால் தனியாக போட்டால் டூ வீலர் போட்டிங்கனால் டூ தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் வரும் போது ஆ வரும் ஓகே சார் ஆதார் கார்டும் ஆதார் கார்டு ஜெராக்ஸு ரெண்டு ஃபோட்டோ இதை எடுத்துகிட்டு வந்தால் போதும் சார் போட்டுக்கலாம் அப்புறம் உங்களுக்கு ஃபோர் வீலர் டிரைவ் பண்ண தெரியுமா சார் இல்லை நாங்கள் டிரெய்னிங் கொடுக்கணுமா ஓகே சார் ஓகே சார் இப்போ ஓன் ஓன் வெஹிக்கிள் வச்சிருக்கிங்களா ஓகே ஓகே நல்லா டிரைவ் பண்ணுவிங்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல ஆ ஓகே சார் வந்து ஃபஸ்ட்டு எல்எல்ஆர் அப்ளை பண்ணிவிடுங்க இல்லை ஒரு டொண்ட்டி டே ஒன் மந்த் கிட்ட வெயிட் பண்ணணும் சார் அது ஆமாம் அதனால அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னால் நாங்கள் கால் பண்ணுவோம் சார் திரும்ப திரும்ப கால் பண்ற அன்றைக்கி வந்து நீங்கள் ஆர்டிஓ ஆஃபிஸில் வந்து அவர்கிட்ட ஓட்டி காட்டணும் வண்டி ஆர்டிஓவுக்கு முன்னாடி ஆர்ட்டிஓவுக்கு முன்னாடி ஓட்டி காட்டிட்டிங்கன்னால் நாங்கள் உடனே உங்களுக்கு வ லைசென்ஸு ரெண்டு நாளில் கையில் கொடுத்துருவோம் சார் ஆ ஓகே சார் நீங்கள் ஆ ஓகே சார் நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் என் பேர் கற்பகநாதன்

ஆ அட்வான்ஸ் ஆமாம் சார் ஒரு தௌசண் பே பண்ற மாரிருக்கும் ஆன்லைனில் கட்டுகிற மாரிருக்கும் ஆ நாளைக்கு ஒரு எயிட் லவன் தேர்ட்டிக்கு வந்துடுங்க சார் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஆ நான் பண்ணி கொடுத்துறேன் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே ஆ ஓகே சார் தேங்க் யூ